என்னோடய நண்பரோடய அப்பா வந்து விவசாயி இங்கே வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தான் விவசாயம் பண்ணிட்டிருக்காரு அது மாதிரி எப்பவுமே காலேஜ் அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான் நானும் அவனும் படிக்கிறோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்க வந்து இது பண்றப்ப எப்பவுமே வந்து ஏதாவது புலம்பிட்டே இருப்பான் ஏ இன்னிக்கு நியூஸில் வந்து வெயில் அடிக்கும்ன்னு சொன்னாங்கடா ஆனால் இங்கே மழை பெய்யுதுடா அதனால எங்கள் அப்பா இது நெல்லுலாம் காய வச்சுருந்தாரு எல்லாமே நனைஞ்சு போச்சுடா பயங்கரமான நஷ்டம் வந்துருச்சுடா அப்புடின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பான் அதனால் நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அது சரி ஆகிடும் சரி ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்போயுமே மூணு நேரம் சாப்பாடு போடுறவர் வந்து விவசாயிதான் அது வந்து இந்த மாதிரி கரெக்டான வானிலை இல்லாததுனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம சாப்புடணும் சொல்லிதான் அவங்க உழைக்குறாங்க ஆனால் அது வந்து வந்து விவசாயிக்கு வந்து இன்னும் சரியான மரியாதை கிடைக்கல அது வரும் போல ஜென்ரேஷனில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து ராஜா இதுலாம் சொல்லிகிட்டு இல்லாமல் அவங்கள வந்து ஒரு ராஜா மாதிரி வச்சு பாத்துகிட்டா நம்ம மூணு நேரம் நல்லா சாப்புடலாம் இல்லாட்டி வருங்காலத்தில் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை திண்கிற மாதிரிதான் இருக்கும் பசிச்சால் பணத்தையோ எதையும் திண்ண முடியாது சாப்பாடுதான் சாப்பிட முடியும் அதனால் வானிக்கை அறிக்கை வந்து எப்படி இருக்கோ அது வந்து ஒரு கரெக்டான தகவலாக கொடுத்தீங்கனா அந்த இது இப்போது ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடி மழை வருதுன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் நீங்கள் காலைலயே நியூஸ் இது பண்ணி ஏழு மணிக்கெல்லாம் இது பண்ணி சொன்னதினால மாற்றினா எதுவும் தப்பாக ஆயிடுமோனு நினச்சிக்கிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்றது வந்து இங்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகிருது உங்களால் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்குனால் நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் எதாவது ரேடியோ இது மூலமாக அதை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி பண்ணீங்கனா ஒரு விவசாயம் நல்லா இருப்பாரு ஒரு விவசாயம் நல்லா இருந்தால் ஒரு ஊரு நல்லா இருக்கும் ஒரு ஊரு நல்லா இருந்தால் பல விவசாயிகள் அதனால் வந்து கரெக்டான இதில் வந்து வார்னிங் அறிக்கைலாம் கொடுத்தீங்கனா மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க